ஹலோ ஆ ப்ளம்பர் ஆ சார் இங்கே வீட்டில் சரியாக தண்ணி போக மாட்டிச்சு அதனால் தண்ணி வந்து சரி பண்ணணும் பேச்சுலர்ஸ் வந்து தங்கி இருந்தாங்க அந்த ரூமில் தண்ணி சரியாக போக மாட்டேங்குது வர முடியுமா டூ டேஸ்சில் மாட்டிகிட்டாலும் நல்லது தான் சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து மாட்டிடுங்க உடஞ்சி தான் இருக்குது எதுனால் குவா நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருங்க ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ ஒன்றும் பிரச்சின இல்லை சார் குவாலிட்டியாக உள்ள பொருளே இருக்கட்டும் ஆ ஓகே சரி பண்ணிட்டு எவ்வளோ பேமெண்டோ அதை வாங்கிகிட்டு போங்க ஓகே தேங்க் யூ